ஹலோ சொல்லுங்கள் மேம் சரஸ்வதி ஸ்டோர் ஆ எஸ் சொல்லுங்கள் ஓகே மேம் என்னென்ன வேணும்ன்னு சொல்லுங்கள் லிஸ்ட்டு சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் அரை கிலோ தக்காளி நாலு கிலோ வெங்காயம் ஒரு பாக்கெட் கோதுமை மாவு ஓகே ரெண்டு லிட்ரு எண்ணெய் ஷாம்பு ஒரு சரம் ஒரு கிலோ துணி பவுடர் ஹலோ ரிப்பீட் துணி சோப் ஆ ஓகே ஓகே பில் போட்டு நாங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம் மேம் ஓகே மேம் நாலாயிரத்தி ஐந்நூறுபா ஆகுது மேம் இப்பபோ எல்லாம் வெலைவாசி அதிகமாகிடுச்சுல்ல மேம் ஸோ அதனால் வந்து வருது அப்பிடிலாம் பண்ண முடியாது மேம் நான் ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்க்குறேன் மேம் ஓகே மேம் இப்போ நீங்கள் ரெகுலர் கஸ்டமருன்றதுனால் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது நான் அதில் வந்து டிஸ்கௌண்ட் பண்ணித் தர்றேன் ஓகேங்களா ஒரு ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருக்கு மேம் நான் உங்களுக்கு டெலிவெரி அமிச்சுவிட்டுர்றேன் நீங்கள் வந்து அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க அட்ரெஸ் சொல்லுங்கள் மேம் எரநூத்தி பன்னெண்டு அண்ணா நகர் எம் ஜி ஆர் ரோடு விழுப்புரம் ஓகே மேம் நாங்கள் டெலிவெரி அமிச்சிவிட்டுடுறோம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ